எனக்கு மதங்கள் வந்து ரெண்டு மதம் பிடிக்கும் அது என்னான்ன மதம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்னு முஸ்லீம் மதம் பிடிக்கும் இன்னொன்று கிறிஸ்துவ மதம் பிடிக்கும் எதனால் அவங்கள்ட்ட ரொம்பல பிடிக்கும் அப்படின்னா அவங்க எல்லாருமே சரி ஒத்துமையாக இருப்பாங்க ஒன்னாக இருப்பாங்க எந்த ஒரு செயல் பண்ணாலும் கண்டிப்பாக அவங்க ஒத்துழைப்பாங்க மற்ற மதத்தில் பார்த்தீங்கன்னா பிரிவினைங்கிறது ரொம்ப ரொம்பவே இருக்கும் ஆனால் மற்ற மதங்களை இந்து மதங்களை எனக்கு ரொம்பவும் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது அதுலையும் ஆனால் எதனால் வந்துவிட்டு அதை பிடிக்காது அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு என்று சொல்லுறேன் அப்படின்னா அதில் ஜா ஒவ்வொரு ஜாதி இந்து மதத்தைப் பொறுத்த வரைக்கும் ஜாதி வ வாரியாக ஒவ்வொரு ஜாதியும்மாகப் பிரித்து மக்களை ஒன்றாக இல்லாமல் தனித்தனியாக சிந்தனை அப்படின்னு நிறையா வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க இது ரொம்ப பழங்குடியினர் இந்த மாதிரி ஒவ்வொரு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ரொம்ப அடிமட்ட ஜாதியினர் ரொம்ப அடுக் ஒடுக்கு முறையிலயும் அடிமைத்தனத்துலயும் ரொம்பவும் ஃபீல் பண்ணி வைப்பாங்க ஸோ அதனால் இந்து மதத்த அவ்வளோக்கும் எனக்கு பிடிக்காது ஸோ மற்ற மதங்களை இந்து கிறிஸ்துவம் மதங்கள் முஸ்லீம் முஸ்லீம் மதத்தையும் கிறிஸ்துவ மதத்தையும் ரொம்பப் பிடிக்கும் ஏன்னா அவங்க ஒத் அந்த ஒத்துமை அந்த ஓ கூட்டுக் குழுவாக எந்த ஒரு வேலையும் கண்டிப்பாக பண்ணுவாங்க அதே மாதிரி அவங்க கொண்டாடுற பண்டிகை கிறிஸ்துவ மதத்தில் அந்த கிறிஸ்மஸ் அன்னக்கு ரொம்ப ஒத்துமையாக எந்த ஒரு பாகுபாடும் இன்றி எவ்வளோ மக்கள் வந்தாலும் அவங்கள அனுசரிச்சு அன்பாக அக்கறையாக பேசுவாங்க நான் நிறையாவும் பார்த்துருக்கேன் அவங்க கூடயும் நிறையா பழகியிருக்கேன் முஸ்லீம் மதத்தில் ரம்ஜான் அப்போ ஒரு வீடு தவறாமல் வாங்க சாப்பிடலாம் நம்ம வீட்டில நான் வெஜ் எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்பாக கூப்பிட்டு உணவும் கொடுப்பாங்க ஸோ அதனால் அந்த ரம்ஜான் முஸ்லீம் பண்டிகையில மதத்தில் ரொம்பவும் பிடிக்கும் கிறிஸ்துவ மதத்தில் கிறிஸ்மஸ் அப்படிங்கிற ஒரு பண்டிகை ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் அந்த மதத்தையும் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும்